எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் கவிஞர் அப்படின்னு பார்க்கும்போது கவிஞர் சுரதாவை எனக்கு பிடிக்கும் அவங்க வந்துவிட்டு பாரதிதாசனோட தீவிரமான பக்தர்ன்னு சொல்லலாம் அவங்க மேலே இருக்கிற பற்றினால தான் வந்துவிட்டு ராஜகோபாலன் அப்படின்னு இருந்த அவங்களோட இயற்பெயரை வந்துவிட்டு சுப்புரத்தினதாசன் அது ஷார்ட்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து சுரதான்னு சொல்கிறோம் அவங்க வந்துவிட்டு நிறையா கதை எழுதி இருக்காங்க நிறையா பாட்டு எழுதி இருக்காங்க பத்திரிக்கை நடத்தி இருக்காங்க அவங்கள வந்துவிட்டு எதனால் பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்துவிட்டு அதாவது இயற்கையை வந்துவிட்டு வர்ணிச்சு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்கா ஒரு கதையாக வந்துவிட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா அது வந்துவிட்டு உவமையோட அதாவது உவமையோடன்னா எடுத்துக்காட்டோட சொல்லி சொல்லுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நிறைய புக்கு எழுதி இருக்காங்க தேன்மழை சுவரும் சுண்ணாம்பும் அப்புறோம் அந்த மாதிரி நிறையா புக்கு எழுதி இருக்காங்க அந்த புக்கு எல்லாமே பிடிக்கும் பாடு படிச்சி இருக்கோம் காலேஜு படிக்கும்போதே இல்லை ஸ்கூல் படிக்கும்போதோ அது ரிலேட்டடாக நாங்கள் படிச்சி இருக்கோம்